இப்போ விவசாயத்தை வந்து எல்லாரும் ரொம்ப மரியாதையாக நினைக்க ஆரமிச்சுட்டாங்க விவசாயம் தான் வந்து நம்பளுக்கு வந்து ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கு அப்படிங்கறதை மனிதர்கள் வந்து நிறையா பேர் வந்து உணர்ந்துட்டாங்க அதுமட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு வந்து நிறையா சாதகமான முறையில் நிறையா பேர் வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம் அதுமட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு வந்து நிறையா பேர் வந்து சப்போட்டாக இருக்காங்க அதில் வந்து எஸ்டிஇஎம் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து ரொம்ப விவசாயத்துக்கு வந்து ஒரு நண்பனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி நிறையா ஸ்கீம் க்ரூப்பும் நிறையா வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு சப்போட்டாக இருக்குனு சொல்லலாம் அதுக்கு அப்புறம் விவசாயத்தில் ஏற்படற எல்லா பிரச்சினைகளுக்கும் மனிதர்கள் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பிரச்சினையா இருந்தாலும் எந்த ஒரு வரி கடன் பிரச்சினைகள் ஏதா இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கீம் வந்து உதவிகிட்டு வருது அதை நினைக்கும் போது இந்த எஸ்டிஇஎம் ஸ்கீம் வந்து என்னை பொருத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு சார்பாக இருக்குனே சொல்லலாம்